வணக்கம் மேம் நாங்கள் ஜெயங்கொண்டத்துலருந்து வரோம் மேம் என்னோட பொண்ணு வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காங்க மேம் ஹையர் செகேண்டரி அட்மிஷன் போடணும் மேம்

எஸ்எஸ்எல்சி வந்து ஃபோர் ஃபிஃப்டி எயிட் மேம் மேம் வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி எதாவது இருக்குமா மேம் ரூம் ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே நல்லா இருக்குமா மேம் ஓகே மேம் ஹாஸ்ட்டலுக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தூரமா மேம் ஓகே மேம் அட்மிஷன் எப்போ மேம் போட வரணும் ஓகே மேம் தேங்க் யூ மேம்